ஹலோ வணக்கம் சொல்லுங்கள் சார் ஆமாம் சார் சொல்லுங்கள் சார் எந்த கார் வேணும் உங்களுக்கு டாட்டா பஞ்ச்சு ஓகே ம் அவைலபிள் வேணும் உங்களுக்கு ரைட்டு என்ன பட்ஜெட் பார்க்குறீங்க சார் அப்படிங்களா இப்போ டாட்டா பஞ்ச் வந்து நல்ல மாடல் சார் அது என்ன அது வந்து பவர் விண்டோ பவரு ஸ்டேரிங்கு ஃப்ரெண்ட்டு கேமரா இருக்கும் ஆ நாலு பக்கம் அலாய் வீல் அலாய் வீல் இருக்கும் சரிங்களா அது வந்து நீங்கள் நீங்கள் கேட்குற பட்ஜெட்டில் வந்து பதிமூணு லட்சம் ரூபா வரும் அது நீங்கள் லோன் பண்ணீங்கனால் அதில் வந்து டவுன் பேமெண்ட் வந்து ஒரு ஃபோர் லேக்ஸ் பண்ணிடணும் ஃபோர் லேக்ஸ் டவுன் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னால் மீதி யா ஃபைனான்ஸு ஃபைனான்ஸ் எல்லாமே நாங்களே அரேஞ்ச் பண்ணிக் கொடுத்து ஆன் ரோட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்களுக்கு வண்டி கையிலே கொடுத்துருவோம் ஃபர்ஸ்ட்டு அன்னைக்கு புக் பண்ணுற அன்னைக்கு ஒரு பேமெண்ட் கட்டினீங்கனா அன்றைக்கியோட வண்டி டெலிவெரி கொடுத்துடுவோம் இப்போ வண்டி ஸ்டாக் இருந்துதுனால் உடனே உங்களுக்குக் கால் பண்ணுவோம் சார் இந்த வண்டி இருக்குது நீங்கள் கேட்ட வண்டி இருக்குது ஆ ஆமாம் அதுக்கப்புறம் அதில் நீங்கள் கலர் சூஸ் பண்ணணும்லே கலர் நாலு கலர் வரும் சில்வர் கிரே ஒயிட் மெட்டாலிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு கலர் வரும் நீங்கள் கலர் சூஸ் பண்ணிட்டீங்க இந்தக் கலரில் இந்தக் கலராக வாண்டடாக அவைலபிளாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டோம்னா நீங்கள் வந்து ஒரு டவுன் பேமெண்ட் கட்டி எல்லா கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுமோ பண்ணிக்கலாம் சரி ஆ ஜிபிஎஸ் கேமராவோடய ஜிபிஆர்எஸ் வந்து உங்கள் செலவு அதெலாம் உங்கள் செலவு தான் நீங்கள் கொடுத்தீங்கனா நாங்கள் செட் பண்ணி கொடுப்போம் ஷோ ரூம் ரேட்டு ஷோ ரூம் ரேட் பதிமூணு லட்சம் ரூபா கொடுத்து நீங்கள் வண்டியை ஆன் ரோடு நாங்கள் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவோம் அதில் நீங்கள் டவுன் பேமெண்ட் எவ்வளோ கட்டுறீங்களோ எந்த ஃபைனான்ஸ் வேணுமோ ஃபைனான்ஸ் ரெடி பண்ணித் தரலாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து சார் இப்போது வந்து பொதுவாகவே கவுர்மெண்ட் நார்ம்ஸ் வந்து பம்பர் அதுக்கு எடுக்க சொல்லியிருக்காங்க ஃபிரண்ட்டில் இருக்கிற லைட் வந்து பவர் லைட் இருக்கக்கூடாது ரொம்ப பவர்டா இருக்கக்கூடாது ஃபுல்லாக ஒயிட்டீஸ்ஸாக இருக்கணும் அப்புறம் சைட்டில் கிளாஸ் வந்து நாலு மிரர் வந்து மிரரில் வந்து நாலு விண்டோஸ் பேரிங் கிளாஸ் வந்து ஃபுல்லாக ஒய்ட் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அது உங்களுக்கு என்ன தேவை நீங்கள் எப்படி பண்ணணுமோ பண்ணிக்கலாம் இதில் நாங்கள் ஆஃபர் நாளைக்கு நான் நீங்கள் நீங்கள் எந்த டைம் வருவீங்க சார் டென் ஓ க்ளாக் தான் ஷோ ரூம் திறப்போம் நீங்கள் டென் தேர்ட்டிக்கு மேலே ஒரு கால் பண்ணிட்டு வாங்க உங்களை ரிசிவ் எங்கள் வரணும்னு சொல்லுங்கள் நான் ரிசிவ் பண்ணிக்கிறேன் உங்களை